எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் ரொம்ப பெசிபிக்காக கேட்டதுனால் சொல்கிறேன் எனக்கு பிரியாணியும் சப்பாத்தியும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினு கேட்டீங்கனா அதுதான் எப்போயாவது செய்வாங்க ஏன்னால் அது ரொம்ப வேலை இழுக்கும் அப்படின்றதுக்காக அது எப்போயாவது செய்வாங்க இட்லி தோசைலாம் ரொம்ப ரெகுலராக நம்ம சாப்பிடிட்டே இருக்கிறது தான் அதனால எனக்கு வந்து அது ரொம்ப ரேராக சாப்பிடுறதுனால அது செய்கிற செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அவ்வளவு தான்